ஓலாலெருந்து பேசுகிறிங்களா நான் வந்துட்டு என்ஹெச் ஃபார்ட்டி செவென் அங்கே வந்துட்டு நான் டிரைவ் பண்ணல அந்த பொண்ணு என்னோடய பேகு வந்துட்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் பேகில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது நான் எப்படி உங்க கிட்ட வந்து வாங்குகிறது எதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் சரி நீங்கள் வந்துட்டு என்னை விட்டிங்கள்ல அந்த ரோடுலேருந்து ரைட் சைட் வரீங்களா நான் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து ப்ளீஸ் அது வந்து ஒரு உதவியாக பண்ணுங்களேன் நான் உங்கள் கிட்ட இதை மட்டும் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள்லாம் இருக்குது அதில் நான் வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டுலாம் இருக்குது அதில் வந்துட்டு பத்திரம் இருக்கறதுனால எனக்கு வந்து முக்கியமாக வந்து தேவைப்படுது எனக்கு வந்து ரயிட் சைட் வந்துட்டு கூப்புடுங்க எனக்கு நான் வந்து உங்க கிட்ட வாங்கிக்கிறேன் உங்களால் எவ்வளோ நேரத்தில் வர முடியும் ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்துடுவீங்களா நான் அதே ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா தயவு செஞ்சி கொண்டு வந்து கொடுங்களேன் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் சரி நான் வந்து அந்த ரோடில் வந்து ஆப்போசிடில் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு வந்து இங்கே பாருங்களேன் இது தான் வந்து என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் என்னோடய ஃபோன் வேற வந்து இது நான் புதுசாக என்னோட ஹஸ்பண்டுக்கு வாங்கிட்டு போகிறேன் இதெலாம் வந்து எனக்கு ரொம்ப திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறேன் உங்களுக்கு